என் பெயர் சுமதி நான் டென்த் முடிச்சுருக்கேன் டென்த்துக்கு மேலே எனக்கு படிக்கிறதுக்கு வசதி கிடையாது நாங்கள் ரெண்டு பொண்ணுங்க நானும் என் தங்கச்சியும் அப்போது அப்பாவோடய சூழ்நிலையெல்லாம் வந்து பார்த்தோன்னா பெயிண்டிங் காண்ட்ரக்ட் அப்போ சரியான வேலைகள் கிடைக்காத கா காரணத்தினாலேயும் என்ன சுச்சுவேஷன்னாலேயும் தெரியல நாங்கள் மேற்படிப்பை மேற் படிக்க முடியாத சூழ்நிலை வந்து உருவாகிடுச்சி நான் டென்த்தை முடிச்சுட்டு அப்படியே வேலைக்கு போய் சேர்ந்தேன் வேலைக்கு போய் சேர்ந்து நான் படிக்காததை என் தங்கச்சி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அது மாதிரி நான் அவளையும் படிக்க வச்சிடலாம் அப்படின்ற ஒரு முயற்சிலேயும் ஈடுப்பட்டேன் ஈடுபட்டு அவளை படிக்கவும் சொன்னேன் நான் அவளும் படிச்சால் ஆனால் எங்களோடய குடும்பம் சூழ்நிலை வந்து இனியும் வந்து சரியில்லாத ரொம்ப மோசமான நிலமையில போயிடுச்சு அதுக்கப்றம் என்னன்னா அவளும் அந்த படிப்பு வந்து கன்டினியூ பண்ண முடியல அவளும் அந்த படிப்பை விட்டுட்டால் படிப்பை விட்டுட்டு நாங்கள் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறதுனால சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துர்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் முடிவு பண்ணிட்டாங்க சரின்னு எனக்கு ஒருத்தவங்கள பார்த்து கல்யாணம் பண்ணிக்கொடுத்தாங்க அந்த வாழ்க்கை என்னமோ ஒரு ஒரு வருடம் கூட நீடிக்கலை ஒரு ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு போனால் ஒரு குழந்தை ஒன்று தான் மிச்சம் அந்த குழந்தைய நான் வளர்க்க பட்டப்பாடு ஆண்டவனுக்கு தான் தெரியும் நான் அந்த பிள்ளையை வளர்க்கணும் செய்யணும் அப்படின்ற இதுக்கு போய் ஒரு டெய்லரிங்கில் போய் சேர்ந்தேன் சேர்ந்து அங்கே ராவும் ராவும் பகலும் நான் வேலை பார்த்து செஞ்சு அந்த குழந்தைய நான் வந்து வளர்த்து வளர்த்தேன் அப்போ அம்மாவும் அப்பாவும் உன் வயது சின்ன வயது இன்றும் வந்து உனக்கு வந்து வாழ்க்கையில் இன்றும் நிறைய இருக்குது நாங்கள் எல்லாம் அந்த குழந்தைய நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கல்யாணத்தையும் திருப்பி ரீமேரேஜ் பண்ணி வச்சாங்க அந்த ரீமேரேஜ்லேயாவது நல்லா இருக்கும்னு நான் நினச்சேன் அந்த ரீமேரேஜூம் எனக்கு அந்தளவுக்கு இதை கொடுக்கல சந்தோசத்தை கொடுக்கலன்னு சொல்லலாம் பற்றா குறைக்கு குழந்தையோட தான் கூட்டிட்டு வந்து தான் நான் கல்யாணம் முடிப்பேன்னு ஒரு உறுதியாக இருந்தேன் அதுபோல அவங்களும் அந்த குழந்தைய ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் என் கஷ்டகாலம் என்ன தெரியல அந்த குழந்தையும் வச்சு நான் அந்த வாழ்க்கையில் நான் போராடுறதுக்கு நான் வந்து ஆண்டவன்கிட்ட தான் நான் சொல்லணும் அந்தளவுக்கு நான் கஷ்டங்கள் அனுபவித்தேன் அனுபவித்துக்கிட்டும் இருக்கிறேன் நான் இன்னமும் இப்போ எனக்கு பொழுதுபோக்குக்குன்னு பார்த்தா செடி வளர்க்குறேன் நல்லா செடிகளில் காய்கறி தோட்டம் அது இதுன்னு போட்டு பூ வளர்க்க செடி வளர்க்க இந்த மாதிரி எனக்கு பண்ணிக்கிட்டுருக்கேன் பற்றாததுக்கு திருப்பி நான் இப்போ மறுபடியும் டெய்லரிங் கோர்ஸ் நான் ஒரு இதில் போய் சேர்ந்து அரிசிப்பை தைக்கிறதுக்கு இப்போ போய் போய் சேர்ந்துருக்கேன் அந்த ஊரில் தான் நான் இன்றும் பார்த்துக்கிட்ருக்கேன் பார்த்துட்டு அதில் தான் என்னோடய வாழ்க்கை ஓடிக்கிட்டுருக்கு அங்கே பிள்ளைங்களோட போய் உட்காந்து நான் என் சந்தோசங்களை அங்கே போய் தான் நான் வந்து என்னோடய சந்தோஷத்தை பார்க்க முடியுது வேலைக்குன்னு போயிட்டால் வீட்டில் இருந்தேனா நான் படுற கஷ்டங்களும் துயரங்களும் ரொம்ப அதிகம்ன்னு சொல்லலாம் நான் எப்படி என் குழந்தைங்கள வச்சுட்டு நான் வளர்க்கப்போறேன்றது எனக்கு உண்மையிலேயே தெரியல அது எப்படி இனியும் நடக்கும்றதும் எனக்கு புரியல ஆனால் எல்லாம் ஆண்டவன் கையில் தான் இருக்குது இந்த வாழ்க்கை எப்படியாது ஒரு நூல் அளவு வந்து மாறும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது மாத்திடுவேன்னு நான் நினைக்குறேன் வேலை எடுத்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய ஹஸ்பண்ட்டை பற்றி சொல்லலாம் அப்படின்னா வேலையை எடுத்து பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு நிறைய லாஸ் கட்டாத ரேட்டுக்கு பேசி அது ஒரு இதுக்கு இது ஒரு செஞ்சு நிறைய லாஸ் பண்ணிட்டாங்க திருப்பி அதுலேருந்து கூட்டிகிட்டு வந்து இனிமேல் வேலை எடுக்காதிங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு பார்த்தோனா திருப்பியும் வேலையை எடுத்து செஞ்சு மறுபடியும் லாஸ் பண்ணுறளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க இப்படியே எங்கள் வாழ்க்கை வந்து போராட்டத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் என் வாழ்க்கை அவ்வளோவா நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு என்னோடய கஷ்டங்கள் தான் அதிகம்னு சொல்லலாம் நான் என்னை பற்றி சொல்லணும்றம் போது வந்து என்னை பற்றி எதுவும் சொல்லணும்றம் போது என்னோடய ஹேபிட்டுங்கும் போது நல்லா சமைப்பேன் வேலைகள் வந்து அதிகமாக இருக்கும் எனக்கு ரெஸ்ட்டுன்றது கிடையாது என் வாழ்க்கையில் என்னோடய பசங்கள் தான் எனக்கு எல்லாம்ன்ற மாதிரி இருக்குது என் பையன் பன்னெண்டு படிக்கிறான் பொண்ணு ஒம்பது படிக்கிறாள் இவங்க தலையெடுத்தாவது என் கஷ்டம் தீருமா அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன் கண்டிப்பாக என்னோடய கஷ்டங்கள் தீரும்னு நான் நினைக்குறேன் தீந்துச்சுனா நல்லது

எங்களை தையல் க்ளாஸ்லேருந்து பார்க்கும் போது வந்து நிறையா பிள்ளைங்க நாற்பது பிள்ளைங்க வரையும் நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம் அந்த நாற்பது பிள்ளைங்களுக்கும் பார்த்தீங்கனா ஆளுக்கு ஒரு கஷ்டங்கள்னு கூட சொல்லலாம் அங்கே வந்து வேலை பார்க்குற எல்லா பிள்ளைங்களுமே வந்து ஒவ்வொரு கஷ்டத்தில் தான் வந்து வேலைக்கு வந்து சேர்ந்துருக்காங்க அவ்வளோ கஷ்டத்துலேயும் நாங்கள் அங்கே சிரிக்கிறோம் சிரிக்கிற இடம்னா அது ஒன்று தான் சொல்லலாம் நல்லா பிள்ளைங்களோடு விளையாட ஜாலியாக இருக்க கிண்டல் கேலி எல்லாம் பேசுகிறது எங்களோடு மனம் விட்டு பேசுகிறது நாங்கள் சந்தோசமாக இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லணும்னா அந்த இடோம் அந்த இடனு சொல்லலாம் நாங்கள் அந்த இடத்துக்கிட்ட சி வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படினா எங்களுக்கு எப்படி சொல்லுறது வீட்டுக்கு வந்துட்டால் அவங்கவுங்களோட கஷ்டத்தை சொல்லலாம் இல்லையா அந்த மாதிரி கஷ்டங்கள் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணும் நாங்கள் எதுவும் இது வந்து நிரந்தரமில்லை இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு மாறிக்கிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக மாறும்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அப்றம் நல்லா ரேடியோ போட செய்ய அங்கே நல்லா பாட்டு கேட்டுட்டு ஜாலியாக அங்கே அங்கே ஒரு ஒரு நல்ல லைஃப்ன்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கும் அதை விட்டாச்சுனால் எங்களுக்கு கோவிலுக்கு போவோம் பக்கத்தில் முருகன் கோவில் ஒன்று இருக்குது முருகன் கோவிலுக்கு போவோம் அங்கே எங்களுக்கு மன நிம்மதியான மன நிம்மதியான இடம் அது அப்றம் நான் கோழிகளும் நிறையா வளர்க்குறேன் நாட்டுக்கோழி அது முட்டை வைக்க செய்ய பிள்ளைங்களுக்கு ஏதாவது பொறித்து கொடுக்க செய்ய அதை வெளியில் முட்டை யார் கேட்டாலும் அதை விலைக்கி கொடுக்க அந்த கோழி யார் கேட்டாலும் விலைக்கி கொடுக்க அதுகளை வேறு பராமரித்துகிட்டு கோழிக்கு அரிசி போடுறது ஆடு வளர்க்கறது இந்த இதெலலாம் எனக்கு வந்து கொஞ்சம் ஆர்வம் அதிகம்னு சொல்லலாம் கோழிகள்லாம் என் கைக்கு வந்து நிறையா வந்து குஞ்சு பொரிக்குதுன்னு சொல்லு வாங்கலையா நான் முட்டை வச்சால் நல்லா அதிகமாக குஞ்சு பொரிக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால் நான் எப்போயும் பார்த்தீங்கனா பத்து முட்டை பதினோரு முட்டைன்னு சொல்லிட்டு வைப்பேன் நான் அதில் எப்படியுமே பத்து முட்டை பத்து குஞ்சுக்கு மிகாமல் பொரிச்சிடும் அதை என்ன பண்ணுறதுனா நாங்கள் கொஞ்சம் நல்லா உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் நாள் விட்டு வளர்த்துட்ருப்போம் வளர்த்து இந்த கீழே இது வந்து வெளியில் போயிடுச்சுனா அதிகமாக வந்து பிடிக்கும் அதனால் இந்த சைடு காம்பௌண்ட் மாதிரி இருக்குது அந்த காம்பௌண்ட்க்குள்ளே போட்டு வளர்த்துக்கிட்ருப்போம் அது கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவாக வரும்னு இல்லையா அந்த லெவல்க்கு இருக்கும் போது நாங்கள் என்ன செய்வோம் கொஞ்சம் அதை வெளியில் விடுவோம் வெளியில் விட்டால் அது நாங்கள் ரொம்ப தூரத்துக்கு போகாத அளவுக்கு கொஞ்சம் பக்கத்திலேயே போகிற மாதிரி பார்த்துக்கிட்டு அரிசி போடுறது தண்ணி வைக்கிறது அந்த மாதிரி நிறைய புறாவும் வரும் எங்கள் வீட்டுக்கு அரிசி போடுறது எல்லாம் வந்து அதில் எனக்கு ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் இதெல்லாம் நம்ம வந்து அப்பப்போ செய்கிறோனா ஒரு நான் என்ன சொல்கிறது எனக்கு எனக்கு ஒரு மன நிம்மதின்னு கூட சொல்லலாம் அதெல்லாம் செய்கிறது அந்த மாதிரி தினம் செய்வேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்றம் பொழுதுப்போக்குன்னு சொல்லுறதா இருந்தால் என் பசங்கள் எங்கள் பசங்கள் வந்து ரெண்டு பேரும் பார்த்தீங்கனா அவ்வளோ சண்டைன்னா அவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க வீட்டில் நீ இதை செஞ்ச நான் அதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை ரெண்டு பேரும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு வழக்குலாம் வழக்கு தீர்க்குறத்துக்கு முன்னையே எனக்கு ரெண்டு பேருகிட்டையும் போதும் போதுன்னு ஆயிடும் அந்த மாதிரி இருப்பாங்க ரெண்டு பசங்களும் அவங்கள விட்டாச்சு அப்படின்னா அவங்க டூஷன் போயிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் சீரியல் பார்ப்பேன் கொஞ்சம் நேரம் சீரியல் பார்த்துட்டு அப்படியே என்ன செய்கிறது சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுப்பேன் பசங்கள் வந்துடுவாங்க சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுப்பேன் செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே ரொட்டினாக படுக்க காலையில் எந்திரிக்க மறுபடியும் வேலைக்கு போக இப்படி தான் எங்களோடய வாழ்க்கை வந்து போய்க்கிட்டு இருக்குது ஓடிக்கிட்டு இருக்குது என்ன சொல்கிறது இந்த வாழ்க்கையும் எப்படி இந்த கஷ்டங்களும் இந்த வாழ்க்கையும் நம்மளுக்கு ஒரு நாள் பிள்ளைங்க தலையெடுத்தால் மாறும்ன்ற நம்பிக்கையில் ஓடிக்கிட்டுருக்கு நிச்சயம் மாறும்னு நான் நினைக்குறேன் கண்டிப்பாக மாறும் அப்றம் சந்தோஷ்ங்க பாட்டி தாத்தா அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னன்னா அவங்க வந்து பக்கத்தில் தான் இருக்காங்க அவங்க ஒரு கடை வச்சுருக்காங்க என் பிள்ளைங்கள் நான் டூஷன் நான் வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னா பிள்ளைங்களை வந்து அவங்க வந்து பார்த்துப்பாங்க பார்த்துட்டு அவங்களுக்கு வே வேணுங்கிறது எதுனாலும் செஞ்சு கொடுக்குறது செய்கிறது எல்லாம் அவங்க பாட்டி தான் அவங்க பார்த்துப்பாங்க காலையில் பாப்பாக்கு தலை சீவி விடுறதுலேர்ந்து எல்லாம் அவங்க பாட்டி தான் பார்த்துப்பாங்க அவங்க இருக்கிற தைரியத்துனால் தான் நான் என்ன நான் கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து தைக்கிறதுக்கும் கொஞ்சம் எனக்கு வந்து இதாகவும் இருக்கும் அவங்க பார்த்துப்பாங்க அப்புறம் அவங்க சித்தி இருக்காள் சித்திக்கு ஒரு பொண்ணு அது படு சுட்டி அது அநியாயத்துக்கு பேசும் ஆனால் அம்மான்னா நல்லா பேசுவாள் பயங்கரம் மெச்சூர்டுன்னு கூட சொல்லலாம் என் தங்கச்சி பொண்ணு அந்த பொண்ணும் நல்ல பேசுவாள் கொஞ்சம் நேரம் நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா பேசிகிட்டே இருப்போம் நான் இருக்கேன்மா கவலைப்படாதம்மா நான் இதை பார்த்துப்பேம்மா அதை பார்த்துப்பேம்மா நான் டாக்டராவேன்மா நான் ஆகி உன்னை நல்லா பார்த்துக்கறேன் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்வாள் இப்படி தான் பொழுது ஓடிக்கிட்டு இருக்குது பார்க்கலாம் இந்த லைஃப் எப்படி மாறுதுன்னு